நான் ஒரு அரசுத்துறையில் வேலை பார்த்தேன் அந்த அரசுத்துறையில் வேலை பார்க்கும்போது அது டெம்ப்ரவரி போஸ்ட்டு நான் ஒரு டைப்பிஸ்ட்டு போஸ்ட்டாக வேலை பார்த்தேன் அப்போ ஃபஸ்ட்டு டைம் வேலை செய்யும்போது அப்போ டைப்பிஸ்ட்டு வேலை செய்கிறதுன்னா அது டெம்ப்ரவரி போஸ்ட்னால் ஒரு ஒரு ஆஃபீஸருக்கு பர்சனலாக அவங்க சம்பளம் கொடுப்பாங்க நம்ம அவங்க கொடுக்கற வேலை எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருந்தேன் அப்போ என்ன செய்வாங்கன்னால் அந்த ஆஃபீஸருக்கு உள் சம்பளம் தரார்ன்னு சொல்லிட்டு மற்ற சீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுங்களும் சேர்ந்து அவங்களோட சொந்த வேலையை கொண்டு வந்து என் கிட்டே கொடுத்துருவாங்க ஆனால் எனக்கு அது தெரியாது நம்ம அந்த வேலையெலாம் செய்ய அவசியம் இல்லைன்னு விஷயம் எனக்கு தெரியாது ஏன்னால் ஆஃபீஸ்சில் ஆஃபீஸ் கொடுக்கறார்ன்னு சொல்லி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சேன் அப்புறம் சில ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து சாயிந்திரம் ஏழு மணி வரைக்கும் நான் செஞ்சுட்ருந்தேன் அப்போ இது எல்லாம் ஒரே ஒரு கவுண்ட்ரு பொண்ணு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க எதுக்கும்மா நீ வந்து உனக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மி நீ ஒரு ஆஃபீஸர் உடைய ப வேலையை மட்டும் தான் நீ செய்யணும் மற்ற சீட்டில் இருக்கிறவங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாேரும் கொடுக்கற வேலையை நீ எதுக்கு செய்கிற நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வந்துட்டு என்னம்மா இவங்க ஆஃபீஸரே கொடுக்கற ஆஃபீஸர் தானே சம்பளம் கொடுக்குறாரு அதனால் இவங்க எல்லாேரும் கொடுக்கறாங்கனு நீ அப்படி இல்லை நான் போய் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அந்த அம்மா பற்றி அந்த ஆஃபீஸர்கிட்ட என்னையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வெச்சு இந்த பொண்ணு சாயிந்திரம் ஏழ்ரை வரைக்கும் வேலை செய்கிறாங்க சார் காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே வந்து வேலை செய்கிறாங்க எல்லா சீட் ஒர்க்கையும் இந்த அம்மாகிட்டே கொடுத்துட்றாங்க அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன பிறகு அந்த ட ஆஃபீஸர் வந்து மற்ற ஸ்டாஃபுங்களும் கூப்பிட்டு கேட்டார் நிஜமாவே நீங்கள் அப்படி எல்லாேருமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கிறிங்களானு ஆமாம் சார் ஏன் கொடுத்தா என்ன நாங்கள் எல்லாேருமே வேலை அதிகமாக இருந்தனால் கொடுக்குறேன் சார்ன்னா அப்போது அந்த ஆஃபீஸரும் நான் என்னோட சப்ஜெக்ட் வேலையை செய்கிறதுக்காக தான் நான் காசு கொடுக்குறேன் நான் கொடுக்குற சம்பளத்தில் அவங்க வேலை செஞ்சால் போதும் நீங்கள் எல்லாேரும் சம்பளம் வாங்குகிறீங்க உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க அந்த அம்மாகிட்ட எதுக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட்ரு பொண்ணு வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அது கடவுள் கிருபை